நான் வந்து ஒரு வில்லேஜில் இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க என் பசங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வயதான மாமனார் மாமியார் எல்லோருமே இருக்கிறாங்க இப்போ திடீருன்னு எதாவது ஒரு மருத்துவனை வசதி எங்களுக்கு தேவைப்படுதுன்னால் தூரமாக போக வேண்டியதாக இருக்குது தூரமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து போக்குவரத்து வசதி வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து இல்லை இதே இது ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருக்குது பள்ளம் மேடு இதாக இருக்குது ஏதோ ஒரு வண்டியில் வச்சு ஒரு வயதான பெரியவங்களை எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது நைட்டில் ஒரு அவசர ஊர்தி உங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடணும் போகணும்னா அவங்க வரத்துக்கும் எங்களுக்கு வந்து லேட் ஆகுது வந்துட்டு லேட் ஆகி ரொம்ப தூரத்தில் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகறத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ மாசமாக இருக்கிறவங்க இது மாதிரில்லாம் போகணுன்னா கூட சரியான முறையில் இப்போ வந்து நம்ம போக்குவரத்து முறையில் நம்ம சாதாரணமாக வண்டியில் இந்த குண்டும் குழியுமாக கூப்பிட்டுப்போனால் வந்து அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரோடு போட்டு இருந்தாங்கன்னால் போக்குவரத்து சீக்கிரமாக வசதி இருந்துச்சின்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆம்புலன்ஸில் நம்ம சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுனால் கூட அது சீக்கிரம் ஒரு ஒன் ஹவரில் போகணும்னா கஷ்டமாகதா இருக்குது சென்று அடைய முடிய மாட்டேங்கிது நம்மளால் இதில் வயதானவங்களுக்கு இப்போ ஒரு ஜுரம் காய்ச்சல் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகலானா கூட பக்கத்தில் ஒரு மருத்துவமனை வசதி கூட எங்களுக்குக் கிடையாது அப்படியே போகணுன்னாலும் எங்களுக்கு வந்து சரியான முறையில் ரோடு இல்லை இப்போ தூரமாக கூட்டிகிட்டு வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது அதிகமான ஜுரம் வந்தது ஃபிக்ஸ் வந்தது காய்ச்சல் அதிகமாகி கை கால் எல்லாம் வராமல் போய்விடுது திடீர்ன்னு நெஞ்சு வலி அவங்களுக்கு வந்ததுன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இந்த மாதிரி வசதியை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆம்புலன்ஸில் வண்டியில் போகணும்னா கூட நெஞ்சு வலியை வச்சுக்கிட்டு அவங்களால் நம்மளை கூட்டிகிட்டு போக முடியுமா ரொம்ப தூரத்து வசதிலாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அதனால் எங்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கான வசதி இருக்கணும் நல்ல முறையில் செயல்படுவதற்கான வந்து வாகன வண்டிகள் போகிறத்துக்கான ரோடு வசதி நம்மளுக்கு நல்ல முறையில் செஞ்சு தந்தாதான் நம்மளால் வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம கவனித்துக்க முடியும்னு நான் சொல்லிக்கிறேன்